அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எட்டு ஏழு இ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஒம்பது ஏழு இரு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பத்